ஹலோ சொல்லுங்க ஓகே ஆ சொல்லுங்க எந்த டிஷ்ஷு ஆமாம் பவுல்ட்ரி இதுதான் ஓகே ஆ நாங்கள் வந்து சிக்கனில் போன் போன்லெஸ் அப்புறம் ப்ரஸ்ட் பீஸ் லாலிபாப் அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் எப்படி கேட்டிங்கன்னாலும் நாங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணித்தருவோம் அதே மாதிரி மட்டனில் கூட வெஜ் போன் ஸ்டஃப் போன் அப்புறம் இந்த மாதிரி வந்து லெக்கு அந்த மாதிரி லிவர் ப்ரெயின் அந்த மாதிரி தனி தனியாக எல்லா பார்ட்ஸும் நாங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணித்தருவோம் உங்களுக்கு வேணுகிற மாதிரி ஸோ இப்போது உங்களுக்கு இது இது டெய்லி பேஸிஸில் வேணுமா இல்லை எப்படி ஓகே ஓகே ஓகே நீங்கள் வந்து ஆ ஆ ஆ ஆ மேம் ஆ ஆ அதெல்லாம் கிடைக்கும் அதெல்லாம் கிடைக்கும் நான் வந்து நீங்கள் அதுதான் உங்களுக்கு என்னென்ன வேணுன்னு நீங்கள் எனக்கு வந்து ஒரு டீட்டெயிலாக கொடுத்துட்டிங்கன்னா முன்னாடியே உங்களுக்கு எல்லாம் கட் பண்ணி வெச்சுருவேன் எது ஓகே சொல்லுங்க ஓகே சரி ஓகே நான் உங்களுக்கு ஒரு உங்களுக்கு வாட்ஸ்ஆப் நம்பர் தரேன் நீங்கள் வந்து அதில் ஏதாச்சும் வேணுன்னால் நீங்கள் வந்து எனக்கு இமீடியட்டாக சொல்லலாம் ந எப்போனாலும் நான் உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணுறத்துக்கு ரெடி நாங்கள் இதுவும் நாங்கள் வந்து டெலிவரி பண்ணிவிடுறோம் நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி மாதிரி கொடுத்துருங்க

ஆ இல்லை மேம் ஆ ஓகேங்க ஓகேங்க அப்புறம் ஓகேங்க ஷியோர்ங்க நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ நாங்கள் பண்ணி கொடுத்துறோம் நல்லா பண்ணிக்கொடுத்துட்றோம் ஓகேங்க ம் ஓகே மேம் ஓகே ஆ ஷியோர்ங்க ஓகேங்க ம் தேங்க்யூ ம் ஆ யா யா தேங்க்யூ ம்